மதம்னு பார்த்தீங்கனா ஃபஸ்ட்டை விட இப்போ எவ்வளவோ நல்லாயிருக்குது ஏன்னு கேட்டிங்கனால் எல்லோருமே வந்து அன்பை மட்டும் தான் சொல்லிட்டிருக்குறாங்க அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை சிலவங்க என்ன பண்றாங்க மதத்தை வச்சு எதனா பண்ணலான்னு நினைக்கிறாங்க ஆனால் மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க இப்போ எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கனா எங்களை சுற்றி நிறைய முஸ்லீம்ஸ் இருக்கிறாங்க இங்கே கிறிஸ்டீன்ஸ் இருக்கிறாங்க நடுவில் ஹிண்டூஸ் இருக்கிறாங்க எங்கள் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஆனால் ஒரு ஃபெஸ்டிவல்னு பார்த்தீங்கனா ரம்ஜான் அன்றைக்கி அவங்க எங்கேயோ சமைப்பாங்க அந்த வாசனையை கூட நாங்கள் நுகர்றதில்ல ஆனால் கரெக்டாக மூணு மணிக்கெலாம் எங்களுக்கு வந்து பிரியாணியை கொடுத்துருவாங்க அதே மாரி தான் ஹிண்டூஸும் அவங்க வீட்டில் என்ன பாகு எடுக்கிறாங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க ஆனால் கரெக்டாக அந்த டைமில் வந்து எங்களுக்கு அதிரசம் முறுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க அதேமாரி தான் கிறிஸ்டீன் நாங்களும் அந்த ஒரு நாளுக்கு முன்னாடியே போய்ட்டு மாஸுக்கு போனால் லேட் ஆகிடும் வர்றதுக்குனு சொல்லிட்டு அவங்களுக்கு போய் நம்ம ஒரு கேக் கொடுத்து அவங்கள விஷ் பண்ணுறது அதுபோல் நாங்கள் வந்து மதத்தால் பிரிஞ்சிருந்தாலும் நாங்கள் மனதால் ஒன்றா தாங்க இருக்கிறோம் அப்படி ஒரு சமுதாயம் தான் நம்ளுடைய சமுதாயம் ஏன்னா அப்படி தான் நம்ம மூதாதையரும் இருந்தாங்க எனக்குனு எந்த ஒரு மதத்தாலேயும் இல்லை அடிமையுள்ளவராக இருந்து மீட்கப்ப மீண்டணும் அப்படின்ற ஒரு காரணத்தால் தான் நிறைய தலைவர்ங்களாம் நான் போராடுனது அதை இந்தளவுக்கு படிக்கிறாங்க ஜனங்கன்றதுனால் எல்லோருமே தெளிவு அடைஞ்சுட்டாங்க தான் நினைக்கணும் எண்பது சதவீதம் மக்கள் தெளிவு அடைஞ்சாலும் இருபது சதவீதம் பிரச்சனை கொடுத்துன்னுதானங்க இருக்கிறாங்க மதத்தை எடுத்துக்கிட்டீங்கனால் தேவையில்லாத ஒரு பிரச்சாரம் தேவையில்லாத ஒரு இது மக்கள்குள்ளாற ஒரு குழப்பத்த உருவாக்கணும் அப்படினுட்டு அவங்களுக்கு எங்கள் அமைதி தேடுதோ அங்கே போய் தேடிக்கிலான்றதுனால் தான் நம்மளுடைய சே நம்மளுடைய க நம்மளுடைய கான்ஸ்ட்டிட்யூஸனே அப்படி தான் இல்லையா அதனால மக்கள் அதெல்லாம் தெரிஞ்சு படித்தும் ஜனங்கள் நிறையானதுனால நம்ம தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் பிரச்சனை இல்லைங்க ஆனாலும் இன்னமும் பிரச்சனை வராத அளவுக்கு நம்ம இன்னும் அந்த படிப்பை நம்ம பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன் அதனால் வந்து மதம் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அது நம்ம வாழ்க்கையில எந்த வகையிலும் பாதிக்கலை அவுங்கவுங்க இதுல அவுங்கவங்க இருந்தால் எந்த பாதிப்பும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன்